ஹலோ ஆ ஆமாம்ங்க மேடம் அப்படிங்களா காலேஜ் யூனிஃபார்மா ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்களா ஆ ஆ ஆ அப்படிங்களா என்ன கலருங்க ம் ஓகே நம்பர் கீழே ரசிது நம்பரு இருந்தால் சொல்லுங்கள் கொடுத்துருப்போம்ல ஆ ட்ரெஸ்ஸுக்கு வ நம்மள்கிட்ட நிறையா யூனிஃபார்ம் தைக்க வருதுங்க மேம் ஒரு ஒரு யூனிஃபார்ம் வந்து மாறிவிட கூடாதுங்கிறதுக்காக நம்பரு இதில் எழுதி கொடுத்துருப்போம் அந்த நம்பர் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ஒன் ஜீரோ டு இ இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ம் ம் ம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மு ஆ தச்சிவிட்டாங்க தச்சிவிட்டாங்க இது தச்சிவிட்டாங்க தச்சிவிட்டாங்க ம் ம் ம் முந்நூற்றம்பதுங்க ஆமாம்ங்க அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டாக பண்ணிவிட்டாங்கங்க எப்போ வேணா வாங்கிக்கங்க மேடம் வரும்போது ரசீது எடுத்துகிட்டு வாங்க ஆமாம்ங்க மேடம் உங்களோடது எதுன்னு நிறையா பேர் யூனிஃபார்ம் தைக்கிறோம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கனால மாறிவிடும் நாங்கள் அந்த நம்பரும் அதே அந்த கார்ட்டில் இருக்கிற நம்பரும் இந்த ட்ரெஸில் பின் பண்ணி ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்போம் ரெண்டும் ஒன்னாக இருந்தால் அது தான் உங்களோடது ஆ சரி ஆ சரிங்க மேம் ஆ சரி